ஹலோ ஹலோ முருகன் கேப்ஸ் அண்ணன் நாங்கள் இந்தமாதிரி வெக்கேஷன் ட்ரிப் ப்ளான் பண்ணியிருக்கோம் உம் நாங்கள் ஒரு இருபது பேர் வர்றோம் எங்களுக்கு ஊட்டி கொடைக்கானல் சைடு தான் வரும் ஆமாம் சார் எங்களுக்கு இப்போ கேப் வந்து அது வேணும் சார் நீங்கள் எவ்வளோ சார் பே பண்ணுறீங்க ட்வெண்ட்டி பேர் சார்

ஓகே சார் ஓகே சார்

ஓகே சார் இப்போ நாங்கள் ஒன் வீக்கு டூர் ப்ளான் பண்ணியிருந்தா அதில் ஒன் வீக் உள்ள ஃபுட்டு அக்கோமோடேசன்லாம் நீங்களே பார்த்துப்பீங்களா சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே ஓகே சார் அப்போ நான் ஆ சொல்லுங்கள் சார் நான் எப்போ டேட் என்னென்னு ப்ளான் பண்ணிட்டு நான் உங்களுக்கு திரும்ப கால் பண்ணுறேன் சார் சார் டூரிஸ்ட் ப்ளேஸ்ஸு கோவில் அந்தமாதிரி புண்ணிய ஸ்தலமாக போகலாம்ட்டு ப்ளான் பண்ணியிருக்கோம் சார் சரி ஓகே சார் நான் நான் எல்லாம் போய் இது பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார் ப்ளான் பண்ணிவிட்டு ஓகே தேங்க்யூ சார்